நம்பளோட உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முதோ வேலையாக நம்ம என்ன பண்ணும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணும் அட்லீஸ்ட் ஒடுறது ஜாகிங் இந்த மாதிரி எதாவது பண்ணனும் நம்ப ஒடுறதுனால நம்பளோட உடம்புல இருக்க கலோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ன்ட் ஆகும் அதனால் பர்ன் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணுன்னா நம்பளோட பாடியில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்டுன்னு சொல்லுவோம்ல கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துரும் அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்பளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்க்காகவே இருக்கும் பட் நம்ம என்ன தான் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணாலுமே வந்து நம்பளோட பாடி வந்து பிரிஸ்க்காக தான் வச்சுருக்கும் நம்பளை வந்து தூங்கவோ இல்லை வேறு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணவே விடாது ஏன்னா எப்பையுமே நம்ம வந்து யோகா பண்ணுறதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக இருக்கும் வேறு ஒரு விஷயத்துக்கோ இல்லை தப்பான ஒரு எண்ணங்களோ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வராது அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்று பார்த்திங்கன்னா டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் டூ அட்லீஸ்ட் ஒன் ஹார் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னாலே போதும் உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான வேலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது தான் தப்பு ஏன்னா அது வந்து நம்பளோட டே டுடே ஆக்ட்டிவிட்டிஸ் நம்ம டெய்லியும் பண்ணுற வேலை மாதிரி பிரெஷ் பண்ணுறது குளிக்கிறது அதே மாதிரி எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா டெய்லியும் அட்லீஸ்ட் ஒன் ஹார் பண்ணும் அப்படி டெய்லியும் பண்ண முடியிலனாக்கூட வீக்லி அட்லீஸ்ட் ஃபோர் ஹார்ஸ் இல்லை த்ரீ ஹார்ஸ் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துருங்க ஏன்னா வீக்லி த்ரீ ஹவர்ஸ் பண்ணிங்கன்னாலே போதும் உங்கள் அந்த வீக்குக்கானா தேவையான எனர்ஜி வந்து உங்கள் பாடி ஈஸியாகவே கொடுத்துரும் அண்ட் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுன்னா என்ன தான் நம்ம வந்து சாப்பிட்டாலுமே நம்ம கலோரிஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்ணும் நம்ப ஒர்க் அவுட் பண்ணுறோம் நிறையா பசிக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டதை சாப்பிடுவோம் கலோரிஸ் அதிகமாக இருக்கிறத சாப்பிட்ருவோம் ஸோ அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கானா வேஸ்ட் ஆன டைம் தான் சொல்லுவோம் ஏன்னு சொல்லுறேன்னா நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம அந்த ஒர்க் அவுட்டில் பர்ன் ஆகிற கலோரிஸோட ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்பளோட உடம்பு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் நல்லா தானே ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்புறம் ஏன் நம்ப உடம்பு வந்து வெயிட் குறைய மாட்டேங்கிதுன்னு ஸோ அதற்கு முக்கியமான ரீசன் வந்து இது தான் ஸோ நம்ப என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த ஒர்க் அவுட் பண்ணுற கலோரிஸில் எவ்வளோ பர்ன் ஆகுதோ அதை விட கம்மி கலோரிஸ் நீங்கள் சாப்பிட்டா மட்டும் தான் உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லாவே மைண்ட்டில் வச்சுக்கோங்க அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்று பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹை புரோட்டீன் உள்ள ஃபுட்ஸாக சாப்பிட்ணும் கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேட் இதெல்லாமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு பாதிப்பு வரும் இதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது உங்களுக்கு வெயிட் கெயின் மட்டும் தான் ஆகும் அண்ட் நீங்கள் வெயிட் ஃபுட்ஸுன்னு நிறையவே இருக்கு எக்ஸாம்புள்க்கு சொல்லணுன்னா மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஃபுட் லிஸ்ட்டில் தான் வரும் ஸோ அதாவது பால் தயிர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஒரு புரோட்டீன் ஃபுட்டுலையே பார்த்திங்கன்னா வெயிட் ஃபுட்ஸும் சில இது இருக்கு இப்போ சிக்கன் மீட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் ஃபுட்டு தான் பட் வெயிட்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் கண்டயின் பண்ணும் சிக்கன் வந்து கம்மி கலோரிஸாக இருந்தாலுமே மீட் வந்து ரொம்பவே ரொம்பவே டேஞ்ஜர் ஏன் நான் சொல்லுறேன்னா அதிக கலோரிஸ் வந்து கண்டயின் பண்ணுறது அதை ஒன்றே ஒன்று தான் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீட் சாப்பிட்றது வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுறது நல்லது பேஸிக்காக நான் வெஜ் சாப்பிட்றதே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டிங்கன்னா போதும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுறாங்க புரோட்டீன்ஸ் வேணுன்னா நீ நான் வெஜ் சாப்ட்டாகணும்னு அப்புடிலாம் கிடையவே கிடையாது வெஜ்ல நிறைய புரோட்டீன்ஸான விஷயங்கள்லாமே இருக்கு ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக கண்டயின் பண்ணி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும் எக்ஸாம்புள்க்கு சொல்லணும்னா டேட்ஸ் பாதம் பிஸ்தா இது எல்லாமே பார்த்திங்கன்னா புரோட்டீன்ஸ் இருக்கிற ஃபுட்டு தான் அதே மாதிரி இதெல்லாம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்பளுக்கு கெயின் ஆகவே ஆகாது ஏன்னா இதெல்லாம் கலோரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபுட் அதே மாதிரி இந்த பச்சைப்பயிறெல்லாமே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னாலே போதும் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகுறதுக்கு தடுக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஜாகிங் போகணும் அட்லீஸ்ட் நம்ம அதான் நான் சொல்லுறேன்ல இந்த ஒர்க் அவுட்டில் ஜாகிங்கு நம்ம வந்து எக்ஸ்ட்டாவாக ஒரு ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணிக்கனும் ஏன் நான் சொல்லுறேன்னா ஜாகிங் போகறதுனால நம்பளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்பளோட ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்கும் ஸோ மேக்சிமம் ஹார்ட் ரேட் வந்து எயிட்டி டூ நைன்டி இல்லைனா செவன்ட்டி டூ நைன்டி அதான் மினிமம் ஹார்ட் ரேட் அதாவது ஹியூமென்ஸுங்கிறாங்க பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஒர்க் அவுட் பண்ணாமல் போயிவிட்டிங்கன்னா சிக்ஸ்ட்டி டூ எயிட்டி தான் இருக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்ஜர் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பளோட லைஃப் ஸ்பான் வந்து ரொம்பவே கம்மியாயிரும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்ட்டி இயர்ஸ் தான் அதிகப்பட்சம் நம்ப இருக்கிற மாதிரி வரும் ஃபிப்டிக்கு மேலையே நம்பளால் பார்த்திங்கன்னா நடந்தால் கால் வலிக்கும் ஸ்டெப்ஸ் ஏற முடியாது இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும் ஸோ இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட்டை வந்து எயிட்டி டூ ஒன் டுவெண்ட்டி வச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பிளஸ் இல்லைனா எயிட்டிக்குள்ளே வரைக்கும் உங்களால் லைஃப் ஸ்பேனை கன்டினியூ பண்ண முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்றப்போ ப்ரீத்திங்கை ப்ரீத் அவுட்டை கரெக்டாக பார்த்துக்கணும் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து ப்ரீத் அவுட் ப்ரீத்திங்கை வந்து ரொம் அதாவது மூச்சு இழுத்து விட்றதை கம்மியாக விட்டு இல்லை அதிகமாக விட்டிங்கன்னா அதாவது தப்பாக எக்சைஸ் பண்ணுற இடத்துல மூச்சு இழுத்து விடுறது வந்து கரெக்டாக விடுணும் மாற்றி பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே உடம்பு டயர்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் ஒன் ஹார்லாம் எக்சைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மிஞ்சி போன டுவெண்ட்டி மினிட்ஸ்லே உங்களுக்கு உதம்பு டயர்ட் ஆயிரும் ஸோ அதனால் மிச்ச எக்ஸசைடையும் எக்ஸசைஸயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணவே முடியாது அண்ட் இன்னொரு மேஜரான திங் என்னன்னு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்றப்போ நீங்கள் வந்து மியூசிக் கேட்டு கூட எக்சைஸ் பண்ணுங்கள் பட் ரொம்ப ரொம்ப ஹார்டாக எக்சைஸ் பண்ணாதிங்க கேஸுவலாக எக்சைஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ஓடணுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிவிட்டு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லோ ஆயிருவாங்க ஸோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்கள் நார்மலான ஸ்பீட்டில் எப்பையும் போல் போனிங்கன்னாலே போதும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு ஒரு மேஜரான திங் என்னென்று பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்றப்போ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அது தான் ரொம்பவே இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்ஜராக மாரிரும்